சொல்லுங்கள் சார் என்ன ஃபோன் மொபைல் பார்க்குறீங்க என்ன ரேஞ்சில் பார்க்குறீங்க ஓகே சார் ஓகே கேமரா குவால்ட்டி வந்து ஆ இன்ட்டனல் மெமரி வந்து நூற்றி இருபத்தஞ்சி ஆ மெமரி ரேம் வந்து எயிட் ஜிபி டுவல்லு பிரைஸை பொருத்திருக்கு சார் டிஸ்ப்ளே சைஸ் வந்து ஃபுல் சைஸ் தான் ஹச்டி

ஆ பெட்டரானா அதுக்கு மேலே அமௌண்ட்டை பொருத்திருக்கு சார் ஒருபா வரையும் இருக்குது பிரைஸ் பிரைஸ் அதான் ஒன்று இரநூத்தி ஐம்பது

அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டான்னு கேக்கிறிங்களா அதுதான் சார் பெஸ்ட்டு இதோட அதுக்கும் இதுக்கும் கொஞ்சந்தான் டிஃரெண்ட்டாயிருக்கும் கிளீனாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும் வேறு ஒன்னுமில்ல ஆமாம் சார் ஓகே சார்